எனக்கு வந்து என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வந்து யாராவது காசு இல்லை எனக்கு வந்து என் ஃப்ரண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து காசு இல்லைன்னு சொன்னாங்கன்னா வந்து நான் அப்பயே என் கையில் இருந்துச்சுன்னா நான் வீட்டில் கூட கேட்க மாட்டேன் நான் அப்பயே வந்து அந்த காசை கொடுத்துருவேன் அதேமாதிரி ஏதாவது நிறைய ஹெல்ப் கேட்டாங்கனாலும் நான் எங்கள் வீட்ல கூட சொல்லாமல் நான் அப்பயே போய் எதா எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணிவிட்டு வந்துடுவேன் ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் எனக்கு இப்போ வந்து காசு தேவையா இருக்கு அதனால் வந்து காசு இருக்குமா அப்படின்னு கேட்பேன் அவங்களும் வந்து கொடுப்பாங்க குடுத்திட்டு அப்புறம் நான் நான் கொடுத்தேன்னா நான் அந்த காசை அவ்வளோ சீக்கிரம் கேட்கமாட்டேன் அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆனால் அவங்க வந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க கொடுத்தாலும் வந்து அப்பயே வந்து காசு கேட்பாங்க நானும் வந்து சொல்வேன் என்னோட கஷ்டத்தை சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து எனக்கு பிடிக்கல அப்புறம் வந்து நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணேன்னா அதேமாதிரி நானும் எனக்கு அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு நான் போய் கேட்பேன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கு நான் இது பண்ணிக்கட்டுமா இல்லை நான் எனக்கு பண்ணிக் கொடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை என்னால் முடியாது நீ பண்ணிக்க பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு உதாசினப்படுத்திட்டு போய்டுவாங்க அப்போ வந்து வீட்டில் நான் தான் திட்டு வாங்குவேன் நீ போய் பண்ணிக் கொடுத்த உனக்கு வந்து யாரும் எதுவும் செய்யமாட்டாங்க அதனால் தான் நீ வந்து பார்த்து நடந்துக்கணும்னு சொல்வாங்க இது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட பாடமாக இருக்கு